ஸ்கூல்னாலே மெயினாக ஞாபகம் வர விஷயம் ஹோம் ஒர்க் டெஸ்ட் எக்ஸாம் ஆனால் அதையும் தாண்டி ஆன்வல் டே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இன்டிபென்டன்ஸ் டே ரிபப்ளிக்டேன்னு நிறைய ஈவெண்ட்ஸ் வர சொல்லலாம் நாங்கள் ரொம்ப ஒ ஒ மும்மரமாக எல்லாத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் மெயின் டான்ஸில் ஆனால் மோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருவாங்கள் பட் நான் கொஞ்சம் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஷைனஸ் இருக்கிறனால நான் அவ்வளோவும் இன்க்ளூட் ஆகிக்க மாட்டேன் ஒரு சில பார்ட்டிஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடியிருக்கேன் அதிலலாம் மோஸ்ட்டாக எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம் ரொம்ப மேமுங்கக்கிட்டயே நல்லா அப்ரிஸேஷன் வாங்குவேன் நல்லா ஆடுற நல்லா ஆடுற ஃப்ரண்ட்ல ஆட வச்சிடுவாங்க நான் ஆடுறதுனால மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ஹெவி ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறனால பயப் அப்போ பயம் வராது எனக்கு அந்த ஸ்டேஜை ஒருத்தவங்கள் முன்னாடி ஏற சொல்ல தான் வரும் பயம் அது ஏன் என்னன்னே தெரியாது அதையும் தாண்டி கொஞ்சம் எல்லாரும் க்ளாப் தட்டுறாங்களே பேர் சொல்லும்போது நம்ம பேரை சொல்லுவாங்களே க்ளாப் தட்டுறாங்களேன்றத்துக்காக கொஞ்சம் என் தைரியத்தை வர வச்சிக்கிட்டு தைரியத்தில் ஆடிடுவேன் அதுக்கான க்ளாப்ஸுங்க நான் நிறையவே அனுபவிச்சிருக்கேன் அந்த ஒரு ஃபீல் அது எந்த ஒரு விஷயத்தாலையும் மறக்கடிக்க முடியாது அந்த எனக்கு ஞாபகம் இப்போ வரைக்கும் இருக்குது மோஸ்ட்டாக நான் ஸ்டேஜில் ஆடுனத விட கீழே ஸ்டேஜிக்கு கீழே ஆடுனது தான் மோஸ்ட்டாக நிறையவா இருக்கும் ஸ்கூல் ஸ்டேஜில் நிறைய பேர் ஆடுவாங்கள் நாங்கள் ஸ்டோஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்டோஜ் கீழயோ ஸ்டேஜிக்கு பேக்லையோ ஆடுவோம் அந்த ஒரு ஹேப்பினஸோட பின்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ஆட சொல்ல ஒரு ஹேப்பினஸ் ரொம்ப அதிகம் அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி எங்கள் லைஃப்பில் இன் ஹ அதெல்லாம் ஒரு பிக் மூமெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் டான்ஸுங்கிற விஷயம் எனக் எனக்குள்ளே நிறையவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துருக்கு